இப்போ வந்துங்க எங்க கிராமத்தில் நிறையா விளையாட்டு இருக்குங்க குட்டி குட்டியாக பசங்கள் எல்லாம் சேர்ந்துட்டு எல்லாம் விளையாடுவோம் தாயம் விளையாடுவாங்க நாலு பேர் உட்காந்துட்டு தாயக்கட்டை உருட்டிகிட்டு அதில் வந்து எப்படின்னா தாயம் போடும்போது தாயம் விழுதுங்க அப்புறோம் அது ஒவ்வொருத்தர் வந்து சின்ன குழந்தைகளுக்கு தெரியாது நாங்கள் வந்து அதுக்கு ஒரு ரூல்ஸு வச்சி சொல்லுவோம் இப்படி ஆடணும் இது வந்து அவுட் ஆகாம ஆடணும்ன்னா தாயம் விழுந்துகிட்டே இருக்கணும் இப்படி ஆடி பழகணும்ன்னு நல்லா குழந்தைகளுக்கெல்லாம் சொல்லி இருக்கோம் அதைமாரி அவங்களும் விளையாடுவாங்க வேறு விளையாட்டும் இருக்குங்க இந்த ராஜா ராணின்னு சொல்லிவிட்டு அது ஒரு விளையாட்டு இருக்கு ராஜா ராணி மந்திரி போலிஸ்ன்ட்டு நாலு நாலு இது வச்சி அப்படியே விளையாடுவோம் சீட்டு போட்டு அதில் வந்து ராஜா வந்து பர்ஸ்ட்டு ரெ பர்ஸ்ட்டு இது ராணி வந்து செகண்டு செகண்டாவுது ரேங்க்கு தேர்டு வந்து மந்திரி ஃபோர்த்து வந்து திருடன் அந்த மாதிரி ஒரு கேமு எடுத்து விளையாடுவோம் அப்புறம் வந்து இந்த கண்டுபிடிக்கிறது கண்ணாமூச்சி ஆட்டம் எல்லாம் ஆடுவோம் அதில் வந்து எப்படின்னா கண்ண மூடிகிட்டு இருக்கும்போது யாராச்சும் வந்து தலையில் கொட்டுவாங்க அது யார்னும் கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிச்சா திரும்பி நாங்கள் வந்து அவங்க கண்ணை கட்டிகிட்டு நாங்கள் மாறிக்குவோம் ஆனால் கண்டுபிடிக்கிலைன்னா திரும்பியுமும் அவங்களே தான் எங்கள் கண்ணை கட்டிகிட்டு இது பண்ணுவாங்க அந்த மாதிரிங்க அதெல்லாம் ஆடுவங்க அப்புறோம் கபடி ஆடுவோம் கபடி வந்து நல்லா சூப்பரான ஆட்டம்ங்க நல்லா அதெல்லாம் விளையாடுவோம் அப்புறம் கல்லு ஆடுவங்க அஞ்சாங்கல்லுன்ட்டு கல்லு வந் நிறையா ஆடுவோம் அப்புறோம் சாக்கா